ஹலோ மனோபிரியா ரோஸி மேம் நாங்கள் வந்து கும்பகோணம் அன்னை காலேஜ்லேருந்து பேசுகிறோம் எங்கள் காலேஜில் வந்து ஸ்டுடெண்ட் நாங்கள் கும்பகோணம் அன்னை காலேஜ்லேருந்து பேசுகிறோம் மேம் எங்கள் காலேஜில் வந்துட்டு ஸ்டுடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணனும் அதுக்கு கொஞ்சம் ஸ்பைரல் ஒர்க்லாம் கலர் பிரிண்ட் போட்டு தரமுடியுமா ஆ நிறைய பட்ஜட் எப்படி சொல்கிறது நிறைய ஸ்டுடெண்ட்ஸ்க்கு போடும்போது லோ காஸ்ட் பண்ணி ரேட்லாம் கம்மி பண்ணி போட்டுத்தருவிங்களா ஆ ஓகே ஆ ஆ ஓகே மேம் கலர் பிரிண்ட்டா போடுற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா ஏன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்குங்கும்போது நிறைய கலர் ஒர்க்ஸ் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் க்ளியராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸ்டுடெண்ட்ஸ் பார்க்குறத்துக்கு ஆ உங்ககிட்ட வேற ஃபெசிலிட்டிஸ் என்ன நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க ஆ ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் இதே இதே தான உங்கள் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான ஆ ஓகே ஆ ஓகே மேம் நானும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன் தேங்க்யூ மேம்